ஹலோ ஹலோ ஆ மேம் உங்கள் லேண்ட் ப்ரோக்கர் பேசுகிறேன் மேடம் ஆ ல லேண்டு விஷயமா நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு காண்டேக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க உங்கள் ரிலேட்டிவ்வு அதுதான் ஆ அது அ அதனால் தான் சரி ரைட்டு உங்களுக்கு எந்த மாதிரி எவ்வளோக்கு எந்த மாதிரி வேணும் எந்த ஏரியாவில் வேணும்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு ஏற்றாப்புல நான் சொல்லுவேன் மேடம் என் கிட்டே உள்ளதை ஆமாம் மேடம் சரிங்க மேம் வீடு கட்டுற மாதிரி வேணுங்களா கட்டின வீடு ஏதும் தேவைப்படுதுங்களா ஆ சரி மேடம் சரி மேடம் இப்போ எந்த சரி மேம் எந்த மாதிரி லொக்கேஷன் இப்போ உங்களுக்கு திருச்சி துறையூர் இல்லை உ நீங்கள் இருக்கிற நியர்பை அது பக்கத்தில் வேணுமா எப்படி இல்லையா சரி மேடம் சரி மேடம் சரி சரி மேடம் அப்படிங்களா சரி மேம் நமக்கு லால்குடி பக்கம்னால் லால்குடிக்கும் திருச்சிக்கும் செண்ட்ராக ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ மேம் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் மேம் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ப்ரைஸ் வருது அது ஒன்றும் பிரச்சின இல்லை பார்த்து ப இது க க நமக்குள்ளே டீல் பண்ணிக்கலாம் மேடம் ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் என்ன எதிர்ப்பார்க்குறீங்களோ அந்த ப்ரைஸ்சில் பண்ணிக்கலாம் லால்குடிக்கும் இதுக்கும் உங்களுக்கு திருச்சிக்கு செண்ட்ராக ஒன்று இருக்குது மூன்றரை செண்ட்டு நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஸ்கூல் இருக்குது மெட்ரிக்குலேஷனு உங்களுக்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஆ சரி சரி மேடம்

இல்லை அதுதான் நியர்பை தான் மேடம் ஆ அதாவது ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து பைக்கில் பைக்கில் போனீங்கன்னால் ஒரு செகண்ட் தான் ஓகேங்களா நடந்து போனால் உங்களுக்கு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் ஆகும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஆ அல் லேண்டு ஆ சரி சரி மேடம் விலை தானுங்களே ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ சொல்லுங்கள் மேம் அது ஒன்றும் பிரச்சின இல்லை மேடம் வந்து லேண்டுக்கு வந்து இங்கே ஒரு ஃப ஃபைவ் சொல்லிகிட்ருக்காங்க ஆ அதாவது ஓ அதாவது ஒன்றரை ஒரு செண்ட்டுக்கு ஆ ஒரு செண்ட்டு உங்களுக்கு எவ்வளோல வேணும் என்னென்னு சொல்லிட்டு டீட்டைலாக சொன்னீங்கன்னால் நான் அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு பார்த்து ஆ ச சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் ம் சரி மேடம் இல்லயில்ல நீங்கள் சொல்கிறது புரியுது மேடம் இல்லை நான் அந்த லேண்டு வந்து நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் தான் அவர் தூரத்து சொந்தக்காரர் நான் நீங்கள் கேட்குறது அஞ்சு ரூபாங்குறப்ப உடச்சி வேண்ணால் ஒரு மூ நாலு மூ மூணே முக்கால் கேட்கலாம் நான் அதை டீல் பண்ணிப் பார்க்கறேன் மேடம் ஓகேவாகிடிச்சின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நேரில் வந்து லேண்டை பாருங்கள் என்னென்னு பேசிக்குவோம் அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு அதே சேம் நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளேஸாக பார்த்து நீங்கள் கேட்குற ஒரு மூணு மூணு டு மூன்றரை நான் உங்களுக்கு பண்ணித் தரேன் மேடம் ஒன்றும் பிரச்சின இல்லை சரிங்களா ஹலோ சரி மேம் ம் சரிங்க மேம் ம் சரி மேம் சரி ஓகே ஓகே மேம் ஓகே சரி ஓகே சரி மேடம் சரி மேடம் ஓகே

சரி ஓகே மேடம் நான் நாளைக்கு ஈவ்னிங் நான் உங்களை காண்டேக்ட் பண்ணுறேன் மேடம் ஓகே தேங்க் யூ கண்டிப் கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ மேடம் தேங்க் யூ